நம்ம கலாச்சாரம்னா வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறையா கோவில் கட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோவில் ராமேஸ்வரம் இப்போ தஞ்சைக்கு பெரிய கோவிலெல்லாம் போனோம்னா வந்து அங்கே நிறையா பேர் இருப்பாங்க அங்க திருவிழாவெல்லாம் வந்துச்சுன்னா நிறையா கூட்டம் வரும் அதையவே சமாளிக்க முடியாது அந்தளவுக்கு அந்த கோவில் வந்து மிக பிரமாண்டமாக இருக்குது அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய நேர்த்திக்கடனெல்லாம் பண்ணுவாங்க அங்கே எங்கள் வேண்டுதல் இருக்குது எங்களுக்கு இது நடந்தால் நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்வாங்க ராமேஸ்வரம் அதேமாதிரி தான் ராமேஸ்வரத்தில் வந்து நிறைய நிறைய கோவிலு அங்கே சுற்றி பார்க்குறத்துக்கு நிறையா இடமும் இருக்குது அங்கே வந்து நிறையா நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க அப்பறம் அப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து நிறைய வந்து கோவிலும் இருக்குது சுற்றி பாக்குறதுக்கு இடமும் இருக்குது அந்த கோவிலில் வந்து நிறைய நேர்த்திக்கடனெல்லாம் பண்ணுவாங்க